எங்கள் வீட்டில் மாடு இருக்குது மாடு இருக்குதுன்னா அது வந்து தொழுவத்தா அந்த மாட்டு தொழுவத்தை நல்ல சுத்தமாக வச்சுக்ணும் மாட்டையும் நல்லா குளிப்பாட்டணும் டெய்லியும் மாட்டை நல்லா குளிப்பாட்டணும் அதுக்கு வந்து வைக்கல் வாங்கி வச்சுக்கணும் புல்லு போடணும் அப்புறமேல் பார்த்தீங்கனா அரிசி அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி அரைச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு கொடுத்தா தான் அது நல்லா அந்த தீவனம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் கால் அது கொடுக்கும் போது பால் நல்லா கறக்கும் பால் நல்லா கறந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் கன்னு குட்டி புதுசாக போட்டுச்சுன்னா அந்த கன்னு குட்டிக்கு நம்ம நல்லா தீனி நல்லா கொடுக்கணும் பால் வாங்கி அதுக்கு நல்லா போடணும் போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் அதையும் மேய்ச்சலுக்கு அந்த மாடோடய அந்த கன்னுக்குட்டியும் அழைச்சிட்டு போகணும் மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போய் அதையும் நல்லா பத்திரமாக பராமரிக்கணும் அப்புறம் பார்த்தீங்கனா ஆடு ஆடு அதே மாதிரி தான் பார்த்துக்கணும் ஆட்டை பார்த்துக்கம் போ அதுக்கு புல்லு நல்லா போடணும் போட்ட வேப்பந்தல இதெல்லாம் போட்டோம்னா நல்லா சாப்பிடும் அப்போதான் நல்லாயிருக்கும் இப்போ அந்த அந்த ஆட்டோடய குட்டியையும் நல்லா பத்திரமா பராமரிக்கணும் அதுக்கு பால் பத்தலைனா நம்ம பால் வாங்கி போட்டுக்கணும் பால் வாங்கி புட்டி பால் எதாது போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போனோம்னா அதுவும் நல்லா ஆடு மாதிரியே நல்லா பெருசாக நல்லா வளர்ந்துடும்